ஹலோ சூப்பர் மார்கெட்டு ம் எஸ் ஆமாங்க ம் ம் ரெடிமேட் சப்பாத்தி இங்கே நிறைய ப்ராண்ட் இருக்குதுங்க உங்ளுக்கு என்ன ப்ராண்டு வேணும் ம் ஆ அமுல் ப்ராண்டு இருக்குது ம் க ஸ்பைசி ப்ராண்ட் இருக்குது அப்புறோம் இன்னும் இன்னொரு ப்ராண்டு இருங்க பார்த்து சொல்கிறேங்க ஒரு நிமிஷோம் ஆரோக்கியா ப்ராண்ட் இருக்குதுங்க

ஆமாங்கயா ஆரோக்கியா அன் ஆரோக்கியாவும் ஸ்பைசியும் ரேட்டு கொஞ்சம் கம்மி தாங்க அமுல் கொஞ்சம் ரேட் ஜாஸ்த்தி வரும் ஏனால் அது வீட்டிலருந்தே ஹோம்மேட் இந்து சப்பாத்திங்க அதனால் அந் சப்பாத்தி கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க இது இன்ஸ்டன்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கற சப்பாத்தி அமுல் ஷ சப்பாத்தி வந்து சீக்கிரோம் குயிக்காகவே செஞ்சிடலாம் ரெடிமேட் சப்பாத்தி அது ட்ரையெல்லாம் ஆகாதுங்க வீ இங்கே இங் இன்சின்டிவ்வே இன்ஸ்டன்டிவாக நீங்கள் அதைய உடனுக்குடனே வந்து அதைய செஞ்சு சமச்சு சாப்பிட்ருலாம் ரொம்ப நேரம் வெச்சிருந்திங்கனா அது ட்ரையாகறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு வேண்டி ரெண்டு நாள் மூண் நாளெலாம் வெச்சுருந்திங்னா அது காஞ்சு போயிடும் அந்த சப்பாத்தி மற்ற ரெண்டு சப்பாத்தி ப்ரிஸர்வேட்டிவாக அது மேக் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நாள் வரும் அது ரெண்டு நாள் வந்து ஃப்ரிஜ்ஜில் ஸ்டோர் பண்ணி வெச்சு அது செஞ்சுக்கிலாங்க அமுல் சப்பாத்தி வந்து எழுபது ரூபாங்க ம் ஸ்பைசி ஆரோக்கியா வந்து அது அறுபது அறுபது ருபாய்ங்க ஸ்பைசி வந்து ஒரு ஐம்பத்தி எட்டுரூவாய்ங்க இது வந்து இங்கே நாங்களே வீட்லிருந்தே ஹோம்மேட் சப்பாத்திங்க அதனால இது ரெடி பண்ணுறதுனால சீக்கரம் வந்து கெட்டு போகிறக்கு சான்ஸ் இருக்குது எந்த ஒரு கெமிக்கலும் மிக்ஸ் பண்ணாமல் ரெடியாக அப்போவே கையால் ரெடி பண்ணுறதுனால மற்றது ரெண் ஆமாம் இப்போவே பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கே பண்ணிடுங்க இது ம் உங்களுக்கு எந்த சப்பாத்தி வேணுங்க அமுல்லியே கொடுத்துட்டுங்களா இல்லை ஆரோக்கியாவா ஸ்பைசி இது ஆ ஓகே மேம் அமுல் சப்பாத்தி நல்லா தான் இருக்குதுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதுவே செஞ்சு இது வேணா பேக் பண்ணிடுவாங்க ஆ ஓகேங்க ஆ குவான்டிட்டி எவ்வளோங்க ஒன் பேக் மட்டும் போதுங்களா சரிங்க ம் சரி